வணக்கம் நான் இப்போ அன்னவாசல்லிருந்து புதுக்கோட்டைக்கு பயணம் செல்ல திட்டமிடப்பட்டிருக்கு இதில் வந்து மூன்று சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கறதா தெரியுது உங்கள் ஏஜென்சியில் என்னென்ன வகையான வாகனங்கள் நீங்கள் இதுக்காக பயன்படுத்துகிறீங்க அதில் என்ன வகையான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு எந்த வகையான வாகனங்களில் குறிப்பிட்ட அந்த இரண்டு ஊர்களுக்கு பயணம் செய்ய எவ்வளவு நேரம் எடுத்துக்கப்படும் அப்படின்ற விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்கள் குறிப்பாக நான்கு சக்கர வாகனம் ஷிஃப்டு வாகனம் எங்களுக்கு வழங்கப்படுமா அப்படி வழங்கப்பட்டுச்சுன்னா அது எவ்வளவு நேரம் பயணத்தை நிறைவு செய்வதற்கு எடுத்துக்கும் இல்லை மூன்று சக்கர வாகனம்தான் அவைள் அவைலபிலாக இருக்குது அப்படின்னா அது எவ்வளவு நேரத்தில் பயணத்தை முடிக்கிறதுக்கு உதவியாகருக்கும் இப்போ கார்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா அதில் குளிரூட்டப்பட்ட வசதி அதாவது ஏசி இருக்குமா இல்லை சாதாரண வகையான கார்கள் தான் உங்கள்கிட்ட இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா இரண்டுத்துக்கும் வாடகை கட்டணம் வித்தியாசப்படுதா அப்படின்றதையும் எங்களுக்கு விவரமாக சொன்னிங்கன்னால் உதவியாகருக்கும் நான் வந்து திரும்பவும் புதுக்கோட்டையிலேருந்து அன்னவாசல்ன்ற ஊருக்கு திரும்பவும் ரிட்டன் திரும்பவும் பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது இரண்டிற்கும் சேர்த்து ஒரே வாகனத்தை நான் பயன்படுத்திக்கலாமா அதில் சில நேரம் காத்திருந்து அழைச்சுட்டு வரமாதிரி இருக்கும் அதற்காக தான் இந்த கேள்வி ஒரே வாகனம் காத்திருந்து திரும்பவும் அழைச்சுக்கிட்டு வர வரதுக்கு அனுமதி உண்டா இல்லை ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான வாகனங்கள் தான் பயன்படுத்தப்படணுமா இதுக்குறித்த தகவல் கிடைச்சிச்சின்னா அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய பயணத்திட்டத்தை அமைச்சுக்கிணும் அதற்கேற்ற வாகனத்தையும் உங்கள்கிட்டருந்து நான் தேர்வு செஞ்சு அதை நான் பயன்படுத்த வேண்டியிருக்குது அதே போல வர ஐந்தாம் தேதி இந்த பயணத்திட்டம் இருக்கிறதுனால குறிப்பிட்ட அந்த ஐந்தாவது தேதியில் ஷிஃப்ட்டு கார் உங்கள்கிட்ட வாடகைக்கு கிடைக்குமா இல்லை அந்த தேதியில் அந்த காரு கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் வேறு எந்த வாகனம் இருக்குது அப்படின்றதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க காலையில் பத்துமணிக்கு பயணத்திட்டம் வகுக்கப்பட்ருக்குது அதனாலே எனக்கு ஒன்பது முப்பது மணிக்கே அந்த வாகனம் தயாராக இருக்கணும் இது குறித்த தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகிறது தகவலை உறுதி செய்யுங்கள் நன்றி